நம்ம கேமராவில் ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் வந்து இது எப்படி எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்புடின்னா அந்த ரீல்ஸு ஷார்ட்ஸுக்கும் ஃபோட்டோஸ்லாம் ஃபோட்டோஸ்னா என்னென்னா நார்மலா நம்ம ஒரு ஃபோட்டோ இப்போது ஒரு ஒரு வியூ பார்க்கறோம் அப்புடின்னா அதை வந்து அப்படி கேப்ச்சர் மட்டும் தான் பண்ணுவோம் ஆனால் ரீல்ஸு ஷார்ட்ஸில் நமக்கு வந்து வீடியோ ஆடியோவும் சேர்த்து ரெக்கார்ட் ஆகும் வீடியோ ப்ளஸ் ஆடியோ ப்ளஸ் வியூ ரெக்கார்டு ஆகும் பட் ஃபோட்டோஸில் வந்து ஆடியோ ரெக்கார்டு ஆகாது ஒன்லி வியூ மட்டும் தான் நமக்கு ரெக்கார்டு ஆகும் இது தான் வந்து இங்கே யூஸ் பண்ணாங்க வ இதே ஃபோட்டோஸ்னா வந்து அது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு படிமம்ல இருக்கும் அது தான் அது அதுக்கப்புறமாக வந்து அதில் வந்து ஃபில்டர்ஸு எடிட்டிங்குலாம் வந்து நிறைய கேப்ஷன்ஸ் இதல்லாம் இந்த எடிட்டிங்குலாம் பண்ணுவாங்க அப்புறமாக வந்து இதான் வந்து இது ரீல்ஸ் ஆனால் இப்போ வந்து பார்த்தா ரீல்ஸு ஷ ஃபோட்டோஸோடு ரீல்ஸு ஷார்ட்ஸ் தான் ட்ரெண்டிங்காக இருக்குது ரீல்ஸு ஷார்ட்ஸுலாம் வந்து நம்ம இப்போ ஆக்க்ஷன் வாய் ஆக்க்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு பின்னாடி சாங்ஸும் ஓடும் சாங்ஸை நம்ம எடிட் பண்ணி போட்டு பண்ணோம் அப் அப்லோட் பண்ணோம் அப்புடின்னா இது தான் வந்து ரீல்ஸு ஷார்ட்ஸு இது இதல்லாம் இதல்லாம் தான் வந்து ரீல்ஸு ஷார்ட்ஸ் ஆக்ஷன்ஸ் டப்பிங்ஸ் இதல்லாம் வந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம் ஆனால் ஃபோட்டோஸில் நம்ம ஒரு ஃபோட்டோ இன்னும் ஃபோஸ் கொடுத்தோம்னா அது ஃபோட்டோ எடுக்கும் அது தான் இது